குட் மார்னிங் மேம் ஆமாம் மேம் டூ தவுசண்ட் ஒரு யூனிஃபார்ம் பார்த்தீங்கனா தவுசண்ட் ருபீஸ் வரும் மேம் அப்போ நீங்களே கால்குலேட்டர் பண்ணிப்பாருங்க மேம்

இது நாங்கள் டுவெண்ட்டி பெர்சன்ட்டேஜ் தான் மேம் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது மேம் எங்களால் ஓகே மேம் ஆ ஓகே மேம் இல்லை மேம் நாங்கள் ஆன் த கொரியர் பண்ணிடுறோம் மேம் மேம் ம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் சரி தேங்க்யூ